டேரக்டர் சாரா ஆ ஒரு ஆடிஷன் சொல்லியிருந்தீங்க அதனால் தான் ஃபோன் பண்ணேன்

ம் ஆமாம் நான் தான் வந்து என்னோட இதெல்லாம் காமித்தேன் ஆ சொல்லுங்கள் கேளுங்கள் ஆ எனக்குள்ளே பல திறமைகள் இருக்கு அதை நான் வெளிக்காட்ட ஒரு நல்ல ப்ளாட்ஃபார்ம் வேணும் அது இந்த ப்ளாட்ஃபார்மாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஒரு ஆக்ட்ராக டேரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணணுமா அது என்னோட நடிப்பை பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு சிங்கிங் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்டாக ஆ சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் என்னோட பெஸ்ட்டை

ம் நான் எனக்கு தெரிஞ்சு ஓனாகவே இதை எக்ஸ்ப்ரஸ் பண்ணுறேன் எக்ஸ்ப்ரஸ் பண்ணுறேன் ஆ ஓகே ஸ்டார்ட் ஹலோ நான் இல்லை நான் என் டைலாக் மட்டும் உங்கள்ட்ட சொல்லி காட்டுறேன் ஹலோ நான் உங்கள்ட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நெனைச்சிட்டே இருக்கேன் பட் ஆனால் நீங்கள் என்ன தப்பாக நெனைச்சிடுவீங்கன்னு பயத்துலேயே உங்கள்ட்ட சொல்ல முடியலை உங்களை கொஞ்சம் நாளாக நான் ஃபாலோவ் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆனால் உங்களை பார்க்கும் போது எனக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத ஒரு ஹேப்பினஸ் க்ரியேட் ஆகுது அது ஏன்னு தெரிஞ்சிக்க தான் உங்கள் பின்னாடி சுத்துகிறேன் பட் இன்றை வரைக்கும் அது என்னால் தெரிஞ்சுக்க முடியலை அது ஏன்னு எனக்கு புரியலை பட் ஆனால் லைஃப் லாங் உங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது உங்களை பிரிஞ்சுருக்கும் போதுலாம் உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆ அன்னைக்கு ஒரு நாள் உங்களை பார்க்கல அப்போ தான் எனக்குள்ளே இருக்கறது லவ்வுன்னே என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது சிம்பிளாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு வேற எந்த மாதிரியும் சொல்லத் தெரியல உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரணும்னு நினைக்கிறேன் ஒன்று ஃப்ரெண்டாக ஒரு நல்ல

ஐ லவ் யூ ஆ ஓகே எப்படி இருந்துச்சு

ஆ ஓ ரியல்ஸ்டிக்காக உங்களை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனோடு பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே மேம் நேரில் எப்போ ஆடிஷன் வரணும் ஆ ஓகேங்க மேடம் ம் கண்டிப்பாக வர்றேன் மேடம் ஓகே மேடம் நம்ம வந்து நேரில் மீட் பண்ணுவோம் மேம் ம் தேங்க்யூ ஆப்பர்ச்சூனிட்டி தேங்க்யூ ஃபார்